கிராமத்திலேருந்து இப்போது பெரியவங்க நாலு பேர் போய்ட்டு சிட்டியில இருக்கிற பொண்னை பார்த்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்குறோம் அதேமாதிரி சிட்டியில இருக்கிறவங்களாம் நம்ம வில்லேஜ்ல வந்து பார்த்துட்டு வில்லேஜ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இயற்கையான ஒரு ஏரியாக இது வில்லேஜ் வில்லேஜுன்றது நம்ம கிராமத்திலேருந்து நம்ம வந்து சிட்டியில இருந்தோம் நமக்கு இதைப்பத்தி தெர்யல எதுவும் இப்போ கிராமத்தில் பொண்ணு கொடுத்தா நம்மளாம் வர வரதுக்கு போகிறதுக்குலாம் நமக்கு நல்லா ஒரு ஈஸியாக இயற்கையான காற்றும் கெடைக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து வில்லேஜுல இருக்கிற பொண்ணை தான் வந்து சிட்டிக்கு கல்யாணம் பண்ணின்னு போறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வில்லேஜுன்றது வந்து இங்கே நிறைய எல்லாமே இயற்கை தான் இங்கே ஏன்னா ஒரு இப்போ கொரோனா வந்ததனால பாருங்க எல்லாருமே நம்ம சொந்த ஊர் வில்லேஜை தேடி தான் வந்தோம் நம்ம கொரோனான்றது வந்து சிட்டியில வந்து எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம் நம்ம சாப்பாடு இல்லாமல் தங்குகிறதுக்கு இடம் இல்லாமல் வெளியே வர முடியாமல் அதனால சிட்டியில வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதே மாதிரி நம்ம கிராமத்திலயும் உறவுகள் வச்சுக்கிட்டா சிட்டிலேயும் வாழலாம் கிராமத்துலேயும் வாழலாம்